எங்கள் ஊர் சைடு வந்து கழுகு அதிகமாக பறக்கும் கழுகு அப்புறம் கிருஷ்ணான்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு பறவை ஒன்று பறக்கும் பருந்து அப்புறம் வந்து புறாக்கள் இருக்கு புறா நிறையா இந்த ஒரு மாதிரி டைவ்லாம் அடித்து நல்லா சூப்பராக பறக்கும் அது பாக்கிறதுக்கே கொஞ்சம் த்ரிலிங்காக செமையா இருக்கும் நல்லாயிருக்குங்க